நெல்லை ஊற வைத்து நன்றாக ஊற வைத்து வயலில் ஊற வைத்து பிறகு காஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தண்ணியில் ஊற வச்சி அது நல்லாக வயல் கட்டி பிறவு தண்ணி விட்டோம்னா நாற்று வரும் நாற்று வந்ததுக்கப்புறம் அப்படியே மேல் அது ஒரு ஒரு ஒரு மேல் கதிரெல்லாம் அறுத்து காய போட்டு தளங்களை வந்து டைட்டு மேல விட்டு தண்ணி நெல்லுலாம் பிரிஞ்சிடும் அதுக்கு அதே மாதிரி கருதும் அப்படி தான் சோளக்கருது சோளக்கருதும் அப்படி தான் சோளக்கருது வந்து தண்ணி உழவு ஓட்டி விதை போட்டோம்னா அது மேல் வந்து வளந்துடும் வளர்ந்ததுக்கப்பறம் அதை வெட்டி மேல காயப்போட்டு காய போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து குச்சி எடுத்து தட்டினோம்ன்னா அந்த கருதுகளோடய இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே போயிடும் அதை அடுத்து கம்மங்குத்தி குத்தி சாப்பாடு சமைச்சிக்கலாம் அதேப்போல நம்ம கம்பும் அதேமாதிரி தான் நாற்று வச்சது பூராக அது மேல் வந்ததுக்கப்புறம் அதை வெட்டி காயப்போட்டு காயப்போட்டு நல்லா தட்டிவிட்டோம்ன்னா நல்லா காஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாக்கு பையில் வச்சால் அதே தானியமாக பயன்படுத்திக்கலாம் இதுப்போல வெட்டுவது வந்து நிறையா செடிகள் வந்து வளர்த்துக்கணும் எல்லா தானியங்கள் வந்து வெட்டி இது பண்ணிக்கணும் சிலது வந்து வெட்டு அருவால் எடுத்து வெட்டணும் சிலது வந்து வெட்டாமல் இருக்குது நெல்லு கருது இதெல்லாம் வெட்ட வேண்டிய ஒரு ஒரு ஒரு உருப்படி அது அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து மழை நல்லா வந்ததுன்னா எல்லாம் வளர்ந்துடும் மழை இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா அது வளராது சிரமம் அப்படியே காஞ்சிடும் வெட்டக்கூடியது வந்து நெல் வைக்கற் பில்லு இதெல்லாம் வந்து வெட்டினோம்ன்னா இதை எல்லாம் வெட்டி வரவச்சால் மாட்டுக்கு தீனி போட்லாம் வைக்கற் பில்லு வெட்டக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்புறம் அதே நிறையா நெல் கருது சோளக்கருது சாமை சாமைன்னு சொல்கிறோம்ல்ல இந்த வயலில் இது அதையெல்லாம் வெட்டி எடுத்து தான் காயப்போடணும் காயப்போட்டோம்ன்னா மறுபடியும் வந்து அதை எடுத்து தானியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதேப்போல நிறையா இது வந்து அறுத்தால் தான் மேல இருக்கக்கூடிய மாம்பழன்னா கூட அறுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய இதை அறுத்தால் தான் வந்து நம்ம கைக்கு கிடைக்குங்கறது ஒரு விஷயம் அதே சமயம் கீழே த விதைக்கக்கூடியது வந்து விதச்சா தான் வந்து அதை அருவால் வச்சு அறுத்தால் தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்குறது ஒரு பொருள்